தண்ணி வந்து நம்ம வந்து நிலத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்போ தண்ணி வேணுனா அப்போ வந்து வ ஏரி குளம் இந்த மாரி நிறைய இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தண்ணி பக்கத்து காட்டுக்கு நாங்கள்லாம் போனோம்னா எல்லாம் சேர்ந்து போகக்குள்ள வாய்க்காலில் வரும் தண்ணி வாய்க்காலில் வந்துச்சின்னா அதை வந்து வரப்பு மாதிரி தட்டி எல்லாம் பாய்ச்சி நெல்லு இது இதுக்கு பாய்ச்சி விடுவாங்க தண்ணி பாய்ச்சி விடுவாங்க அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கிணத்துல வச்சி மோட்ரு கொஞ்ச நாள் கழிச்சி பார்த்தீங்கன்னா மோட்ரு வச்சி தண்ணி வயலுக்கு விட்டுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ அந்த டியூப்பில் வச்சி சொட்டு நீர் மாதிரி அந்த மாதிரி இப்போ காட்டில் வந்து சொட்டு நீர் மாதிரி இது ப தண்ணி இல்லாததுனால அந்த மாதிரி விட்டுட்டு இருக்காங்க இப்போ தண்ணி திறந்து விட்டுட்டாங்கன்னா நமக்கு எல்லா கட்டுக்கும் போகும் தண்ணி இல்லாத பட்சதில் இப்போ இது கொஞ்சம் சொட்டு நீர் மாதிரி தான் எல்லாம் காட்டுங்களுக்கு விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு என்னா காரணன்னா அங்கே அங்கேயும் இப்போ எல்லாம் வீடுகள்லாம் நிறையா கட்டிட்டுறாங்க மரங்களும் நிறையா இல்லை மழையும் சரியாக இல்லை அதனால தண்ணி வந்து எங்கேயும் தேக்கி வைக்கிறத்துக்கு இடமும் அந்த அளவுக்கு இது இல்லை அப்போ குளம் ஏரியெல்லாம் இருந்துச்சு இப்போயும் இருக்கது இருக்குது இருக்கிற தண்ணியை வச்சி அவங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாக தண்ணி இருந்தாலும் கஷ்டம்தான் கம்மியாக இருந்தாலும் தண்ணி குறைஞ்சாலும் கஷ்டம்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி இல்லாத கா காட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ந டியூப் வழியாக சொட்டு சொட்டா ஊற்றுற அளவுக்கு இருக்குது என்னா தான் இருந்தாலும் அது நம்ம ஏரி வாய்க்கால் தண்ணி போகிற அள போய் விலையிற அந்த விளைச்சல் மாதிரி இப்போ இந்த டியூப்பு தண்ணியில் வருதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன் அதுலேயும் வர காய்கறியை தான் நாமளும் சாப்பிட்றோம் அதனால எனக்கு அதை பற்றி அவ்வளோக்கு தெரியாது தெரிஞ்சதை நான் சொல்லிருக்கேன் அவ்வளோ தான்